ஹலோ அபிராமி என்னம்மா பண்ணுறீங்க நல்லாயிருக்கேன் பிள்ளைங்கலாம் என்ன பண்ணுறாங்க சரி சரி நம்ம வீட்டில் அந்த பிள்ளைங்க எப்போ பாத்தாலும் ஃபோனையே தான் வச்சுட்டுருக்குறாங்க அதும் இந்த ஆன்லைன் க்ளாஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபோன் அவங்ககிட்டருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நாமலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எப்பையுமே வெளியிலையே தானே விளையாண்டுட்டுருப்போம்

பரவால்லம்மா நீங்களாவது பரவாயில்ல எங்கள் வீட்டில் கன்ட்ரோலே பண்ணமுடில்ல இல்லைன்னா நாங்கள் ஆன்லைன் க்ளாஸ் அட்டன் பண்றேன்னு வச்சுக்கிறாங்க உள்ள போய் உட்காந்துட்டு கதவை சாற்றிக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியமாட்டுது டாக்டர்லாம் என்ன சொல்லுறாங்கன்னா இப்போ குழந்தகிட்ட ஃபோனே கொடுக்காதிங்கங்குறாங்க ஆனால் இப்போ ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்கலாம் ஃபோனை பிடுங்கிங்கிட்டாவே ரொம்ப அழுகுது அடம்பிடிக்கிதுங்க அதனால் தான் அப்படியாம்மா ம் அதான்ம்மா அதான் இன்னக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் தம்பியை அழைச்சுக்கிட்டு வாங்க அப்படியே குழந்தையும் கூட்டிகிட்டு வந்திங்கன்னா சாயந்தரம் நம்ம போகிறோம்ல்ல வாக்கிங் போகிறோம்ல்ல அப்போ கொண்டு போய் பார்க்கில் விட்ருவோம் அவங்களாம் விளையாடட்டும் கொஞ்சம் நேரம் டெய்லியும் இந்த மாதிரி ஒவ்வொரு மணிநேரம் கொண்டு போய் விட்டம்ன்னா நல்ல பிஸிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல உடம்பும் ஆரோக்கியமாகருக்கும் இந்த கண்ணும் கெட்டு போகாம இருக்கும் அதுதான் நான் பார்க்குறேன் நீங்க அழகை கூட்டிகிட்டு நம்ம குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்துருங்க நானும் என் பையனை கூட்டிகிட்டு வந்துவிடுறேன் கொஞ்சம் நேரம் விளையாட விடுவோம் டெய்லியும் கொண்டு போய் விட்ட ஆரமிச்சம்ன்னா அதே பழக்கம் வந்துரும் அப்புறமேட்டு அவனுங்களே அப்பா கொண்டு போய் விடுங்க விடுங்கன்னு நம்மள தொல்லை பண்ணுவாங்க கொண்டு போய் விளையாடறதுக்கு நான் அந்த மாதிரி பழக்கத்தை மாற்றி விட்டுருவோம் அதான் நல்லது எங்கள் தம்பியுமே வாக்கிங்கே வரதில்லை என்கூட முன்னேலாம் வந்துட்டு இருந்தார் அவரும் வரதில்லை டயர்டாக ஆகிடுறாங்களா அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா ரைட்டும்மா நீங்கள் தம்பியை கூட்டிக்கிட்டு ஒரு ஆறு ஆறரை மணிக்கு வாங்க நானும் பார்க் வந்துவிடுறேன் இன்னைலந்தே ஆரமிச்சுருவோம் அந்த பிள்ளைகளுக்குலாம் கொஞ்சம் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவோம் சரியா சரிம்மா ரைட்டும்மா கூபிட்டு வாங்க நான் பேசிவிடுறேன் தம்பிக்கிட்டையும் நான் சொன்னேன்னு சொல்லி அவரையும் அழைச்சிட்டு வாங்க ஓகேம்மா வச்சுட்டுங்களா